எங்கூரில் என்ன கலைன்னு பார்த்தீங்கன்னா சிலம்பம் கலை வந்து சிலம்பம் சிலம்பம் நாங்கள் சொல்வோம் எங்கள் தாத்தா பாட்டன்லாம் சிலம்பம் சொல்லிக் கொடுத்தாங்க எங்கூர்லலாம் சிலம்பம் தான் இப்போ அவ்வளோவா பாத்தோன்னா அவ்வளோவா இங்கே இல்லை சிலம்பம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு இங்கே இல்லை ஆள் இல்லை அதுக்கு பதிலாக தான் இந்த கும்ஃபூ கெராத்தா ஜிம்மாஸ்டிக்கு அது வந்து போச்சு புதுசு வந்தோடனே பழசு மறக்கப்பட்டுடுச்சு அதனால மறக்கக்கூடாதுன்றது எங்கூரில் ஒருத்தர் அந்த காலத்துலேயே கற்றுக்குன்னு இப்போது அவர் என்னென்ன பண்ணுறாருன்னா வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இந்த சனி ஞாயிற்றுக்கெழம அப்படியே பசங்கள்லாம் கூட வெச்சுக்கின்னு அவர் ஒரு சங்கம் ஒன்று ஆரம்பித்து அவர் பயிற்சி கொடுக்குறாரு பார்க்காம ஒரு ஒரு ஸ்கூலுக்கா போய் அந்த ஸ்கூலில் இருக்கிற பசங்களுக்கும் அறிமுகம்படுத்துகிறார் இந்த கலையை சிலம்பக் கலைய அறிமுகப்படுத்தி அவர்களுக்கும் பயிற்சி கொடுக்குறாங்க பயிற்சி கொடுக்குறதுனால அவங்க ஒரு நாலு பேருக்கு தெரிவிக்கிறாங்க பக்கத்து ஊருகளுக்கு தெரியவெச்சி இப்போ அந்த சிலம்பம் இதுதான் திரும்பி ஆரம்பித்து அவங்க இது பண்ணுறாங்க ஆரம்பித்து எங்கள் எல்லோருக்கும் சொல்லித்தர்ற மாரி வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆரம்பித்து சொல்லித்தந்து இது பண்ணுறாங்க நாங்களும் அதேமாரி கற்றுக்குன்னு வெளியூரில் இது பக்கத்து ஏரியா பக்கத்து ஊரில் போய் அந்த சிலம்பம் இது ஆட்டத்தை நாங்களும் சொல்லிக் கொடுத்து முன்னேற வைக்கிறோம் அந்த இதை ஆரம்பித்து இது பண்ணுறோம் அடுத்த தலைமுறைக்காச்சும் இது இருக்கும்ன்னு நாங்கள் பார்க்குறோம் இந்த இது வந்து சிலம்பம் ஆட்டத்தை பார்த்து இப்போதான் கொஞ்சம் பார்க்குறோம் இந்த சிலம்பாட்டத்தை வர வெச்சி கற்றுதுக்குன்னு இப்போ வெளியே போகிறோம் இந்த இதான் இந்த இதுமாரி இந்த தமிழ் தமிழர்கள் அந்த ஆட்டத்துலேருந்தே நாங்கள் வெளியே போய் இது பார்க்குறோம்